தண்ணி எதுக்கு தேவைன்னா வீட்டில் வந்து சாமான்கள் கழுவுகிறதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி தேவை செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தேவை அப்புறம் விவசாய விசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமாக தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்தால் தான் அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தேவை தண்ணி குடிச்சால் தான் நம்மளால உயிர் வாழ முடியும் தண்ணீர் குடிக்காமல் நம்ம எப்படி இருக்கற முடியும் எப்போவுமே ஒரு நாளுக்கு ஐந்து லிட்டர் இல்லைனா நான்கு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் தண்ணீர் வந்து வேறு வெவ்வேறு இடத்துலனா வேறு வெவ்வேறு இடத்துல எங்கேங்க பயன்படுதுனா தண்ணீர் குளிக்கிறதுக்கு தான் இதுக்கெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது